இப்போ எங்கள் கிராமத்தில் வந்து ஒருத்தருக்கு கை கால் எதாவது முறிஞ்சிருச்சினால் என்ன பண்ணுவோன்னால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தாத்தாக்கிட்டே போயிடுவோம் அந்த தாத்தா வந்து என்னென்ன வச்சிருப்பாருன்னால் முட்டை மாவு கோது மாவு இந்த மாவெல்லாம் வச்சு ஒரு இதுமாதிரி பண்ணி மாவுக்கட்டு போடுவாங்க இந்த மாவுக்கட்டு போட்டு ஒரு டூ வீக்ஸில் வந்து சரியாயிரும் அதுக்கப்புறம் இன்னொரு டைம் மாவுக்கட்டு போட்டு இன்னும் ஒரு டூ வீக்ஸ் இருந்தோம்னால் ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடும் இதேமாதிரி பண்ணோம்னால் எல்லா கை கால் முறிஞ்சால்கூட நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம் அதுக்குத் தேவையானது முட்டை இந்தமாதிரி மாவு இது ரெண்டு இருந்தாலே போதும் மாவுக்கட்டு போட்டு அந்த கையை கையை சரி பண்ணிடலாம் இதுக்காக நம்ம டாக்டருக்கிட்ட போய் இதுமாதிரி பத்தாயிரருவா இருபதாயிருவா முப்பதாயிரருவா இந்தமாதிரி செலவு பண்ண தேவையே இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள பழைய காலத்து தாத்தாக்கிட்டங்களே இந்த மருத்துவம் அவங்கக்கிட்டேயே சொன்னாலே அவங்க இது மாதிரி செஞ்சுக் கொடுப்பாங்க இதுமாதிரி பா மாவும் இந்த எக்கு முட்டையும் வச்சு மாவுக்கட்டு போட்டாலே எல்லாமே ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடும்